விளையாட்டு விளையாடுகிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா நன்மை இருக்குது அதாவது ஒபிசிட்டி அந்த மாதிரி பிரச்சினைல இருந்து நம்ம விளையாட்டு விளையாடுகிறது மூலம் தப்பிக்கலாம் அதுமட்டும் இல்லை நிறைய இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் கூட விளையாட்டு மூலிமா சரி பண்ணலாம் அப்படின்றதா நிரூபிச்சுயிருக்காங்க கொழுப்பு அதிகப்படியாக சேர்ந்து வரது தான் நிறைய இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் நம்ம விளையாட்டு விளையாடும் ஃபிஸிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடும்போது நமக்கு வந்து இந்த கொழுப்பு சேருவது இந்த மாதிரி பிரச்சினைகள்லாம் இல்லை இதனால் நம்ம வந்து இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களையும் தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லை இப்போ நீரிழிவு அதாவது டயாபெடீஸ் சுகருக்கு வந்து பிஸிகல் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படிங்ற மாதிரி நிறைய சொல்கிறாங்க மெடிசன் கூட சேர்த்து அதுவும் அந்த விளையாட்டு மூலிமா இந்த ஃபிஸிகல் ஆக்டிவிட்டி அப்படினும்போது ரெண்டுமே நமக்கு அதுலேயும் நிறைய நன்மைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு விளையாடுவது மூலிமா பார்த்தீங்கன்னா ஃபிஸிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லாமல் மெண்டலையும் நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீப் ஆகுது நிறைய நன்மைகள் நன்மை தரும் ஹார்மோன்கள் இந்த மாதிரி நிறைய சுரப்பதன் மூலம் நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுகிறது